மார்க்கெட்ல ரெடிமேட் ஆடைகளுக்கும் கையால் நெய்யப்பட்ட ஆடைகளுக்கும் வித்தியாசம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெடிமேட் ஆடை பார்த்திங்கன்னா வயச சொல்லி வாங்கலாம் கையால் தைக்கப்பட்ட துணியெலாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மள முழுசாக அளவெடுத்து நாம் நமக்கு அளவுக்கு தகுந்தமாதிரி பர்ஃபெக்டாக தைச்சு வாங்கிக்கலாம் ஆனால் ரெடிமேட் துணி வந்து நம்ம வயச சொன்னோம் அப்படின்னா முன்னப்பின்ன இருக்கும் அது வந்து சரியா பொருத்தமாக இருக்காது அதனால எல்லாரும் வந்து கையால் தைச்சு வாங்குகிற ட்ரெஸ்ஸை வந்து பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க நம்ம காசு கொடுத்து வாங்குகிறதுக்கு தைச்சு வாங்கிட்டோம்னா ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ரெடிமேடு வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அதை போன்று இருக்கிறவங்களுக்கு வயச சொல்லி வாங்கினோம் அப்படின்னா அது அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது அதனால எல்லாரும் தைச்சு வாங்குறது பர்ஃபெக்டாக இருக்கும்னு மக்கள் வாங்குகிறத்துக்கு விருப்பப்படுவாங்கள்